ஹலோ ஹலோ நாமக்கல் இ சேவை மையம்ங்களா ஓகே நான் தும்மங்குறிச்சிலேருந்து சரஸ்வதி பேசுகிறேன் என்னோட ஆதார் கார்டு மிஸ் ஆகிடுச்சி நான் உங்கக்கிட்டே வந்து அது எடுத்துக்கலாம்ங்களா அது ஆ ஜெராக்ஸ் இருக்குது வேறு எதுவும் புரூஃப் வேறு எதுவும் கொண்டு வரணுங்களா ஆ சரி ஓகேங்க வேறு ஃபோட்டோ இந்த மாதிரி வேறு ஏதாவது புரூஃபு இந்த மாதிரி எதுவும் வேணும்ங்களா சரிங்க

ஆ அறுபது ரூபா மட்டும் போதும்ங்களா இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் ம் கொண்டு வரணும்ங்களா ம் சரிங்க சரி ஓகேங்க நான் அப்புறம் வேறு எதுவும் உங்களுக்கு இந்த சார்ஜெல்லாம் எதுவும் பண்ண மாட்டிங்கள்ல ம் சரி இப்போ ஆ சரி ஓகேங்க வேறு உங்கக்கிட்ட வந்த உடனே வாங்கிட முடியும்ங்களா ஏன்னா இது வந்து ஆதார் கார்டு வந்து ரேஷன் கார்டில் இணைக்கணும் அதுக்காக உடனே வேணும் எனக்கு அதுக்கு தான் உடனே பண்ணிக் கொடுத்துருவிங்க தானே நான் ஆ நாளைக்கு வந்துடுறோம் ஓகேங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ